ஆ ஆ நான் இங்கே திருப்பூர்லேருந்து வரேன் வைப் டான்ஸ் அகாடமிங்களா

ஆ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க தான் எனக்கு ச சொன்னாங்க இங்கே நல்லா இருக்கும்னு நான் இன்ஸ்டாக்ராம்மில் உங்கள் வீடியோஸ்லாம் கூட பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபோக் டான்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே என்னென்னு விசாரிக்கலாம்னு தான் வந்தேன்

ஆ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்போ வந்துவிட்டு இன்னும் ட ஒன் மந்த்தில் கற்றுக்குணும்னா அது முடியுமா ஃபீஸ் எவ்வளோ வரும் அட்வான்ஸ் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் ஓ ஓகே எனக்கு டைமிங்கெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாது ஏன்னா நான் ஆஃபீஸுக்கு நைன் ஓ க்ளாக் போய்விட்டு நான் வர்றதே வந்து எயிட் ஓ க்ளாக் ஆயிடும் இதில் வந்துவிட்டு நடுவில் எப்போ வர்றதுணும் தெரியல நைட்டு லேட் நைட் ஆயிடும் டென் லெவன் ஆயிடும் அதுக்கு மேலே வந்தால் சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் வந்தால் ஆ சண்டே லீவு தான் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவு தான் ஸோ அந்த டேஸில் மட்டும் வந்தால் நம்ம ஒன் மந்த்தில் கண்டிப்பாக கற்றுக்க முடியாதுல்ல அதனால தான் சரி என்னென்னு கேட்கலாம்னு கூப்பிட்டேன் ஓகே ஓ அப்போ சாட் ம் ஓகே ஓகே சாட்டர்டே சண்டே வர்ற மாதிரி இருந்தால் ஃபுல் டே வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஓகேங்க ஓகேங்க ஆ எந்த டேனாலும் நமக்கு கம்ஃபட்டப்பனான கம்ஃபர்ட்டபிள்ளான டேவில நம்ம எப்போ வேணாலும் வந்துக்கலாம் ஆல்வேஸ் ஓப்பனில் தான் இருக்குங்களா ஓகேங்க ஓகேங்க எப்பையுமே ஓப்பனில் தான் இருக்குமா ப டைமிங் என்ன ஓ செவனுங்களா நான் வர்றதுக்கே எயிட் ஆயிடும் அதனால எனக்கு அப்போ வரமுடியாது நான் எப்பையாச்சும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்மில் நான் வர பார்க்குறேங்க

ஓகே ஓகேங்க நான் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் ஏன் நிஜமாலுமே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓ ஆ ஓ ஓகே ஓகே ஓகே ஓகேங்க ஆ கோச்சிங் கோச்சிங் வந்து ஃபிமேலா இல்லை மேலுங்களா ஓகே ஓகேங்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓகேங்க நான் எப்போ ஃப்ரீன்னு பார்த்துட்டு எப்போ வரேன்னோ அப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் ஜாயின் பண்ணுறதுமே நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன் அப்போ

ம் ஓகேங்க ஆ ஓ ஓகேங்க ஓகேங்க உங்கள் பேருங்க ஆ ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஷோர் ஆ உங்கள் பேருங்க ஓகேங்க ஓகேங்க நான் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு எப்போன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஓகேங்க ஆ ஓகே கண்டிப்பாங்க ஓகேங்க தேங்க் யூ